இப்போ பெரும்பாலும் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன இருக்குன்னா நிறையா கிரௌண்ட்ஸ்ஸு இருக்கு நிறையா கிரௌண்ட் இருக்கு அதனால எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா நிறையா ஸ்கூல் இருக்கு ஸ்கூல் பசங்க தான் இப்போ ஆர்வம் கம்மியாக ஆயிடுச்சு ஆனால் பெரியவங்க மட்டும்தான் இப்போ வந்துகிட்டு இருக்கிறாங்க ஸ்கூல் பசங்க இப்போ யாரும் வரது இல்லை சரியா இன்னும் ஸ்கூல் பசங்க வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த பிரச்சனை தான் இப்பதிக்கு கொஞ்சம் வரைக்கும் இருக்கு அந்த பிரச்சனை கிளீயர் ஆயிடுச்சுன்னா போதும் வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது ஸ்கூல் பசங்க மட்டும் இப்போ கொஞ்சம் வர்றது ரொம்ப வர்றது கம்மியாக ஆயிடுச்சு ஏன்னா யாருமே இப்போ இப்போ பேரென்ட்ஸ்ஸே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மணி வரைக்கும் தூங்க ஆரமிச்சிவிட்டாங்க ஒம்பது மணி சொல்லமுடியாது ஒவ்வொரு ஒவ்வொரு பேரென்ட்ஸ்ஸை சொல்லலாம் அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பசங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க ஏன்னா ஒருத்தங்க பண்ணுற தப்புனால் இப்போ அடுத்த ஜென்ரேஷனே பாதிக்குது அதான் இப்போ ஒரு இருக்கிறதுலயே பெரிய இதாக இருக்கு அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிட்டா சரி கரெக்டாக இருக்கும் ஏன்னா இப்போ இப்போ நிறையா பிரச்சனை வருது எத்தனை பேர் போகறோம் எத்தனை பக்கம் பார்க்குறோம் எல்லாமே தெரியுது இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் பசங்க வந்துடாங்க கிரௌண்டு அதிகமாயிடுச்சு காலையில் போகறாங்க ஞாயித்துகிழம ஆனால் மட்டும்தான் பசங்க எந்திரிக்கிறாங்களே எந்திரிச்சு காலையில் வாக்கிங் போகறாங்க ஜாகிங் போகறாங்க ரன்னிங் போகறாங்க கபடி விளாட போகறாங்க கிரிக்கெட் விளாட போகறாங்க ஞாயித்துகிழம பார்த்தாலே எல்லா பசங்களும் கிரௌண்டில் தான் இருப்பானுங்க மேக்ஸிமம் ஆனால் பசங்க தான் செல் நோட்டிகிட்டு இந்த ஃப்ரீ ஃபையரு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு அப்படி சுற்றிட்டு இருக்கானுங்க ஆனால் மித்தவங்க மத்த பார்த்திங்கன்னா பசங்க மட்டுமே பெரியவங்களும் இருக்காங்க பார்த்திங்கன்னா பெரியவங்களே காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஜாக்கிங் போக ஆரமிச்சிவிட்டாங்க ஏன் சுகரு கொலஸ்ட்டாலு பிப்பி எல்லாமே வந்துடுச்சு வந்தனால தான் எல்லாத்துக்குமே இப்படி ஆயிபோச்சு அது மட்டும் கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா யாருமே வரமாட்டாங்க அது கண்ட்ரோலாக இருக்குறக்கு இன்னும் உணவு முறையை நம்ப மாற்றுறமாரி இருக்கும் ஏன்னா இந்த உணவு முறை வந்து நமக்கு செட் ஆகாது அப்படி ஆனாலும் இது நமக்கு பாதிப்பு கொடுக்குற உணவு முறையாகதான் இருக்கும் இன்னும் நம்ம இன்னும் உ உணவு முறைய மாத்தினமுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உணவு முறையை மாற்றும்மாறு தாழ்மையுடன் அரசு அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக் கொள்கிறேன்